எங்களோடய ஃபேமிலி பார்த்திங்கனா பெரிய ஃபேமிலி தான் எங்கள் வீட்டில் எல்லோருமே பார்த்திங்கனா மாமனார் மாமியார் எல்லோருமே சேர்ந்து ஒன்றாதான் சமையல் பண்ணுவோம் மாமனார் அவங்க வேலை பா வேலைக்குப் போய்டுவாங்க மாமியார் நான் அப்புறமேட்டுக்கு வந்து அவங்க அண்ண ஒய்ஃபு தம்பி ஒய்ஃபு எல்லோருமே ஒன்றாதான் இருக்கோம் ஃபேமிலி பெருசுனால் எல்லோருக்குமே ஒன்றாதான் சமைக்கணும் சமையல் பண்ணும்போது ஒருத்தங்க சாப்பாடு சாம்பார்னு வைக்கும்போது எல்லோருமே ஷேர் பண்ணிக்குவோம் அப்படி வந்து எதாவது வந்து உப்போ இல்லை வேறு எதாவது வந்து சாப்பாட்டில் கம்மியாகவோ இல்லை அதிகமாக போயிடுச்சினால் பக்கத்தில் இருந்து இது கொஞ்சம் பார்த்து செய்யுங்க இந்த உப்பு கொஞ்சம் அதிகமாக போயிச்சாட்டுக்குங்கா பாப்பா அது கொஞ்சம் தப்பா போய்டுச்சி இது அதை செய்யுங்க இதை செய்யுங்கனு அவங்க பெரியவங்களும் சரி சின்னவங்களும் சரி நமக்கு சொன்னாங்கனால் நம்ம அதுபடி வந்து உப்பு காரன்றது கம்மியாக பக்கத்துலேருந்தே சொல்லுவாங்க அதை நம்ம ஷேர் பண்ணிக்குவோம் இப்போ ஒருத்தங்க வந்து தேங்காய் துருவிட்ருக்காங்கனா நம்ம காய் வறுக்குறோம் ஏன் அவங்க தேங்காய் துருவிட்டே இருந்தாங்கனால் தேங்காய் துருவி ஆட் பண்ணி நமக்கு போடுவோம் அப்படியே வந்து பக்கத்தில் நின்று நமக்கு வந்து தெரியாத விஷயங்களும் பெரியவங்க வந்து நமக்கு சொல்லி தரதுனால் பக்கத்தில் இருந்து நம்ம எல்லா விஷயத்திலியும் நம்ம கேட்டுக்குறோம் சின்னச் சின்ன விஷயங்களா இருந்தாலுமே நம்ம ஷேர் பண்ணிக்கிறாங்க இது செய் அது செய்னு சொல்கிறத நம்ம புரிஞ்சிக்கிறோம் அதேமாதிரி வந்து பாத்திரம் விளக்கணுன்னாலும் நம்ம வந்து சோப்போ இல்லை எதுவாக இருந்தாலும் பார்த்து யூஸ் பண்ணுவோம் பார்த்து ஹேண்டில் பண்ணுறோம் நம்ம கீழே உட்காந்து வந்து பேப்பரில் காய் கட் பண்ணி வாஷ் பண்ணுறது எல்லாமே வந்து இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கனு அவங்க வந்து நமக்கு சொல்கிறதுனால பகிர்ந்துக்கறதுனால் நமக்கு வந்து எவ்வளோ விஷயங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது சாப்பாடு சமைச்சி நம்ம வந்து கஞ்சி வடித்து தான் சமைப்போம் கஞ்சி வடிக்கும்போது கஞ்சி வடிக்கிறதுக்குனு ஒருத்தங்க பை செஞ்சுக்கறாங்க காய் வறுத்தால் நம்ம ஒருத்தங்க ரசம் சாம்பாருன்றது தனித்தனியாக நம்ம ஆள் பிரித்து செய்கிறதுனால வேலையுமே நமக்கு ஈசியாகவும் இருக்குது ஷேர் பண்ணுறதுனால கொஞ்சம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது அதேமாதிரி துணி துவைக்கறபோது ஒருத்தங்க துணி துவச்சாங்கனா அவங்களும் நமக்கு ஹெல்ப் பண்ணி அலசுறது காய போடுறது க்ளிப்பு எல்லாமே போடுறதுலியும் அட்ஜஸ் பண்ணிக்கிறாங்க வீடு கூட்டுறது வீடு க்ளீன் பண்ணி துடைக்கிறது எல்லா விஷயங்களும் பகிர்ந்து செய்கிறதனால நமக்கு வந்து ஹெல்ப்பாகவும் இருக்குது அட்ஜஸ் பண்ணி போய்கிறோம் மீதி இருக்கிற நேரத்தில் வந்து எவ்வளோ பாத்திரம் மிச்சம் இருந்துச்சுனால் அதையுமே ஷேர் பண்ணி கூட கூட விளக்கி சுத்தம் பண்ணி கிச்சனை க்ளீன் பண்ணி வைக்கிறோம் அதேமாதிரி மற்ற பெட்ரூம் விஷயத்துல போர்வை பெட்ஷிட்டு எல்லா விஷயத்திலியுமே பார்த்திங்கனா ஷேர் பண்ணி அடுக்கி வீடை க்ளீன் பண்ணி நீட் பண்ணி வச்சிக்குறோம் ஸ்டோரேஜு இந்தமாதிரி பொருட்கள்லாம் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்கனால் அதை வந்து பிரித்து சுத்தம் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வைக்கிறது துடைக்கிறது இந்தமாதிரி விஷயங்களையும் நிறையா ஷேர் பண்ணி பகிர்ந்து செஞ்சிக்கறதுனால் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது அதேமாதிரி கொழந்தைங்களும் அப்படிதான் கொழந்தைங்களும் சின்னச் சின்ன விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுத்து ப சொல்லிக் கொடுக்கறதனால கொழந்தைங்களும் அந்த விஷயங்கள ஃபாலோ பண்ணி செய்ய ஆரம்பிச்சுர்றாங்க துணிமணி எல்லாமே பார்த்திங்கனா மடித்து வைக்கறது அந்தந்த ஷெல்ஃப்பில் அந்தந்த இதில் இடத்துல இடத்துல வச்சு வச்சு பா வைக்கறதுனாலவும் நமக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது எந்த ஒரு பொருளுமே அந்தந்த இடத்துல வெக் அந்தந்த இடத்துல பாதுகாப்பாக வைக்கறதுனாலும் பகிர்ந்துக்கிட்டு செய்கிறதனால வீட்டில் எவ்வளோ விஷயங்கள் வந்து அட்ஜஸ்மெண்ட்டு போகிறது சண்டை சச்சரவுகள் எந்த இதுவுமே இல்லை உறுப்பினர் சமையல் உறுப்பினரோடு நல்லா அட்ஜஸ்மெண்ட் அதிகமாகவே போகிறது சாப்பாடு விஷயத்துலையும் அப்படிதான் பார்த்து பார்த்து சாப்பாடு எல்லாத்துக்கும் பார்த்து பரிமாறுறதுல செய்கிறதுல எல்லா விஷயங்களும் அனுசரித்து போகிறதும் நல்ல ஒரு அபிப்ராயமாகவே இருக்குது க்ளீன் பண்ணுற விஷயத்துலையும் பரவாயில்ல உறுப்பினர்கள் குடும்பத்தில் நல்லா செலவு பண்ண முடியுது அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதனால தான் குடும்பம் வந்து செழிப்பாவும் இருக்குது குடும்பமும் நல்லாயிருக்கு என்றைக்குமே பெரிய குடும்பத்தில் வந்து இத்தனை பேர் இருந்தால்தான் நல்லது சிறிய குடும்பமாக இருக்கிறத விட பெரிய குடும்பமாக இருந்தோம்னால் நமக்கு ஒரு அட்ஜஸ்மெண்ட்டாகவும் இருக்கும் எல்லா விஷயங்களும் ஆளுக்குக் கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டால் நமக்கு வேலையும் மிச்சம் நேரம் செலவிடுறதும் ரொம்ப நமக்குத் தெரியாமலும் இருக்கும் நேரம் எப்படி செலவாகிறதுன்றது நமக்குத் தெரியாது